எங்கள் அம்மாவுக்கு சளி பிடிச்சா கோல்டான ஐட்டம் எல்லாம் செய்ய கூடாதுன்னுவாங்க நான் செய்து கொடுக்க மாட்டேன் அந்த சொரக்காய் பூசணிக்காய் பொடலங்காய் கோசு இந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கோல்ட்டா இருக்கிற ஐட்டம் எல்லாம் செய்யமாட்டோம் கொஞ்சம் சூடான பொருளே செய்து தருவோம் அந்த டைமு கோல்ட் ஆயிருச்சின்னா அதே மாதிரி ஜுரம் அடிக்கிதுன்னா ஜுரம் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டு காரம் கம்மியாக மிளகாலாம் கிள்ளி போட்டு வெறும் சாம்பார் வச்சு கொடுப்போம் அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பச்சை மிளகா போட்டா எதுக்குமே யூஸ் ஆகாது அவங்களுக்கு வந்து மூல சூடு மாதிரி இருக்கும் டாய்லெட் போனா ரத்தமாக பிச்சிகிட்டு வரும் அதனால் மூல சூடு இருக்கிறதால அவங்களுக்கு காரமான ஐட்டம் எதுவுமே சாப்பிட கூடாது அதனால அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வோம் மெயினாக பச்சை மிளகா எதுலையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க காரம் கம்மியாக போடணுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கத்திரிக்காய் மொச்சை கொட்டை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஆகாது நார்மலாக இருக்கும் போது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செய்யாதமானுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்யணும் உப்பு அதிகமாக இருந்தா சா சாப்பிடமாட்டாங்க காரம் அதிகமாக இருந்தா சாப்பிடமாட்டாங்க அவங்களுக்காக வேண்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வேன் அதே மாதிரி அவங்க சாப்பிடும் போது பச்சை அரிசி சாதல்லாம் சாப்பிடமாட்டாங்க பச்சை அரிசி சாதம் சூடு வயிறு வலி வரும் ஆவாதுன்னு சொல்லிவிட்டு புளுங்க அரிசி சாதம் தான் செய்ய சொல்லுவாங்க அதே மாதிரி குழம்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கார குழம்பு எடுத்து எடுத்துக்கமாட்டாங்க சாம்பார் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க ரசம்ன்னு பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் மட்டுந்தான் சாப்பிடுவாங்க வெறும் ரசம் புளி கரச்சு ஊற்றி வப்பமா அந்த மாதிரி வெறும் ரசம் வச்சம்னா அவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவாயிட் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வேன் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி வரும் அப்போ அப்போ உடம்புல வந்து கண்டு கண்டாக வீங்கும் அது மாதிரி இருக்கிறதால எனக்கு இது சாப்பிட்டதால் தான்மா அலர்ஜி ஆயிருச்சினுவாங்கோ அதனால் அவங்களுக்கு அந்த பூசணிக்காலாம் செய்ய செய்ய மாட்டேன் அதே மாதிரி கத்திரிக்காய் செய்யிம் போது அந்த கத்திரிக்காய் அவங்களுக்காக தனியாக வெறும் கார குழம்பு மாதிரி வச்சு அதை அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறம் எங்களுக்கு கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வைப்பேன் அவங்களுக்கு அது சாப்பிட கூடாதுன்றத்துக்காக வெறும் புளி குழம்பு மாதிரியே செய்து கொடுப்பேன் அவங்களுக்கு பார்த்து பார்த்து அப்புறம் இந்த வெந்தைய குழம்பு இருக்கு அது வெந்தையம் வைப்பேன் ஏன்னா அது குளிர்ச்சியில அது சாப்பிடுவாங்க ஆனால் அது வெந்தையத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு கார குழம்பு மாதிரி கூட்டிகிட்டு அது போடுவோம் ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற வெந்தய குழம்பு டேஸ்ட்டே வேறு அவங்க என்ன பண்ணுவாங்கோ கொஞ்சம் துவரம் பருப்பு வெந்தையம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சிவிடுவாங்கோ அது வேக வச்சிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளிப்பு எல்லாம் வதக்கிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்குனதும் இந்த அரைச்சி வச்சியிருக்கிறாங்க பார் ஏற்கனவே குக்கரில் போட்டு இது பண்ணும் போது மத்து கொஞ்சம் போட்டு நல்லா அது கிளரிடுவாங்க கிளரிட்டாக்கா நல்லா வெந்துகிட்டு இருக்கும் அது வேகும் வெந்துவிட்ட பின்னாடி நல்லா புளியை நல்லா கொதிக்க வச்சிவிட்டு கொஞ்சம் கொதிச்ச பின்னாடி அதை எடுத்து ஊற்றுனாங்கன்னா அதோட டேஸ்ட்டு அந்த வெந்தய குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்க வெந்தைய குழம்பு நான் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க அவங்க சொல்லி தருவாங்க இந்த மாதிரி வைமா இந்த மாதிரி வச்சாக்க உடம்புக்கும் நல்லது குழம்பு அதாவது வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா நம்ப அரைச்சி வைக்கிற குழம்பு சரியாக போயிவிடும் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்காங்கன்னா அது அந்த மாதிரி டைமுக்குலாம் பத்தாது அம்மா வந்து பெரிய வீட்டில் அவங்க வந்து பத்து பேர் இருக்கிற மாதிரி குடும்பம் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு பத்தாதுன்றதுக்காக இந்த மாதிரி செய்யிறதுக்கு சொல்லி தருவாங்க அதிகமாக வைக்கிறதால் நான் சொன்ன மாதிரி செய்தாங்கன்னா எல்லாருக்கும் வரும் ஒரு நேரத்துக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க திருப்தியாக